திருச்சியை பொறுத்தவரைக்கும் கலாச்சாரம் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு கலாச்சாரம்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள்லாம் வந்து பொங்கல் தீவாளி இந்து பண்டிகையை கொண்டாடுவாங்க அது மாதிரி கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்க பண்டிகையை கொண்டாடுவாங்க பொதுவாக இந்து வந்து கலாச்சாரத்துப்படி அவங்க வந்து வேஷ்டி சேலை லுங்கி அது மாதிரி தான் அதிகமாக உடுத்துவாங்க அது மாதிரி மற்ற மதத்துகள்ல வந்து அவங்கவுங்களுக்குத் தகுந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு வர்றாங்க அதனால் வந்து திருச்சியைப் பொறுத்தவரைக்கும் நடைமுறைலாம் நல்லா தான் இருக்கு பழக்க வழக்கங்கள் சரி இப்போ செட்டியார் ரெட்டியார் நிறைய மக்கள் இருக்காங்க அவங்ககூட எல்லாம் பழக்கவழக்கம் வந்து நல்லா நார்மலாக தான் இருக்கு ஒன்றும் அந்தளவுக்கு அநாகரிகமாக இருக்காது தப்பாகவும் இருக்காது அதுக்குத் தகுந்த மாதிரி நாங்களும் வாழ்ந்துகிட்டு வந்துட்டுருக்கோம் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கின பார்த்தீங்கன்னா அந்த குறவர் மக்கள்லாம் கொஞ்சம் கலாச்சாரத்தில் பின் தங்கி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சில முன்னேற்றங்கள் இல்லாத இருந்துட்டுருக்காங்க அவங்களையும் வளர்ச்சிக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கும் ஸ்கூலு காலேஜஸ்ஸு எல்லாமே ஃப்ரீ பண்ணிகிட்டு வர்றாங்க அவங்களும் வந்து இப்போ வர வர வளர்ச்சி அடைஞ்சிகிட்டு வர்றாதால் இப்போ எல்லா மக்களும் ஒன்னாக இருந்து கலாச்சாரத்தை ஒன்னாகதான் பண்ணிட்டுருக்காங்க இதில் வந்து மற்றபடி எதுவும் கிடையாது நல்லா தான் போயிட்டுருக்கு